ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பொருளாதாரத்தில் நம்ம இந்தியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் எட்டிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இண்டியான்னு இல்லை நிறைய நாடுகள் வந்து கொரோனானால் ரொம்ப பாதிக்கப்பட்டுடிச்சு ஏன்னா லாக்டவுன் போட்டோம் ஃபுல்லா எந்த ஒரு கம்பெனிஸும் ரன் ஆகலை ஏகப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை வந்து பார்த்துட்டு வந்துகிட்டுருந்தோம் ஆனால் இப்போது லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாதிக்கப்புறமேட்டுக்கு ஓரளவு பழைய நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் முன்னாடிலாம் நம்ம சைட்ல வந்து அந்தளவுக்கு ஐடி ஃபீல்ட்ஸ் கிடையாது இந்தியா இதில் இப்போ நம்மக்கிட்ட நிறையா ஐடி ஃபீல்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுயதொழில் பண்ணனும் அப்படின்னு நினக்குறவங்களோடைய எண்ணம் ஜாஸ்த்தி ஆயிடுச்சு முன்னாடிலாம் ஒரு பயம் இருக்கும் பண்ணால் லாஸ் ஆகிடுமோ நம்மளால் அதை வந்து ஹாண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம் நம்ம மக்கள் மத்தியில அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போது சுயதொழில் பண்ணனும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குனால் நம்ம கவுர்மெண்ட்டே லோன் கொடுக்குது ஸோ அது மூலயமா நம்ம சுயதொழில் பண்ணுறதுக்கு எல்லா விதமான உதவியும் நமக்கு கவுர்மெண்ட்கிட்டேருந்தே வருது இப்போலாம் உள்ள எங்ஸ்டர்ஸ்லாம் வெளியில ஒருத்தவங்கக்கிட்ட வேலை செய்யணுன்றதை விட சுயமாக பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னுதான் நினக்குறாங்க ஸோ இந்த தொழில்நுட்பத்துறையில் நம்ம ரொம்பவே வளர்ச்சியை எட்டிட்டுதான் இருக்கோம்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோடய இப்போது டிஜிட்டல் பேமெண்ட் இருக்குதில்ல லைக் பேடிஎம் பண்ணுறோம் அது வந்து முன்னாடிலாம் ஒரு ட்ரைன் டிக்கெட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஹோட்டல் பில் பே பண்றதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கையில் இருக்கிற அமெளண்ட் தான் எடுப்போம் பேங்க்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதாக இருந்தால் டிடி எடுப்போம் இப்போது அந்த விதமான எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பிராக்சன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம வந்து இன்னும் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஈசியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது டிஜிட்டல் பேமெண்ட் எப்போ வந்து முன்னாடி ஸ்டாட்டிங்லலாம் டிஜிட்டல் பேமெண்ட்லாம் அந்த அளவுக்கு யாருமே யூஸ் பண்ணலை ஒரு பெரிய பெரிய கடையில தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ஒரு சின்ன பெட்டிக்கடையிலேருந்து பெரிய பெரிய மால் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பேமெண்ட்டாக ஆயிடுச்சு ஒரு பத்ருபாக்கி பேஸ்ட் வாங்குறதாக இருந்தாலும் சரி ரெண்டு ரூபாய் ஷாம்பு வாங்குறதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததால மக்களுக்கு வந்து எந்தவித சிரமமும் இல்லாமல் ஈசியாக அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாகதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்